எங்கள் வீட்டில் வந்து பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும்ன்றது கிடையாது எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சமையல் செய்வாங்க பாத்தரம் விளக்கி தருவாங்க துணி தொவைச்சி தருவாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க இப்போ நமக்கு உடம்பு இப்போ ரெண்டு பேருதான் இருக்கோம் அப்படினாக்க பெண்கள் மட்டும்தான் பெண் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்டிங்கிற மாதிரி கிடையாது இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா அவங்களும் ஒரு வேலை பார்த்து தரணும் அவங்களும் வேலை பார்த்து தருவாங்க ரெண்டாவது வந்து இப்போ நம்ம பண்ணுறத பார்த்துதான் நம்ம குழந்தைங்களும் ஃபியூச்சரில் பண்ணுவாங்கள் இப்போ நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கனா அடுத்து அவங்கள் பசங்களும் அவங்கள் அவங்கள் வர ஜென்ரேஷனில் வந்து அவங்களுக்கு அவங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கிட்டேயிருந்து தான் அவங்கள் எல்லாம் கற்றுக்கணும் கற்றுப்பாங்க ஸோ வந்து நம்மதான் குழந்தைங்களுக்கும் வந்து நல்ல ஒரு இதாக சொன்னோம்னாக்க அவங்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்போ நாம் மட்டும்தான் சமைக்கணும் நாம் மட்டும்தான் எல்லாம் பண்ணணும் அப்படினா இப்போ நமக்கு முடியாத பட்சத்தில் வந்து அவங்கள் எல்லாம் செஞ்சு தான் கொடுத்துதான் ஆகணும் செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுக்கும் அப்டின்னும் போது இப்போ நம்மளுக்கு முடியாத டைம்லன்னு இல்லை முடிகிற டைமில் இப்போ நான் ஒரு வேலை பார்க்கும்போது அவங்களும் ஒரு வேலை பாக்கிறாங்க அப்டின்ற போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கொறைஞ்ச மாதிரி இருக்கும் ரெண்டாவது நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்மளும் ரெஸ்ட்டெடுக்கலாம் நம்மளுக்கும் நம்மளும் இப்போ வேலைக்கு போய்ட்டு வரோம் அப்படினா நாமளும் வேலைக்கு போகிறோம் அவங்களும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செஞ்சோம் அப்டினாக்க சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக வந்துவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுனோமா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்துடும் அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்தமாதிரி ஷேர் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணுங்கள் தான் சமைக்கணும் போகணும் அப்படின்றதுலாம் இல்லை ஒரு வேலை அவங்களுக்கு சமைக்க தெரியல அப்டின்னும்போது நம்ம சமைச்சோம் அப்படினா கூட மற்ற ஹெல்ப்ஸ்லாம் அவங்க பண்ணித் தருவாங்க இப்போ காய்கறி வெட்டுறதோ மற்றபடி வேற என்ன கட் பண்ணி கொடுக்கணுமோ கட் பண்ணி கொடுக்கறது கிச்சனில் வேற எதாவது செஞ்சு கொடுக்கணுனா செஞ்சு கொடுப்பாங்க சமைக்க தெரியாதுன்றதில் சமைக்க தெரியாது அப்டிங்கிற ஒரு இதில் வந்து அவங்கள் குட்டி குட்டி ஹெல்ப்ஸ்லாம் நம்ம சமையலுக்கு தேவையான குட்டி குட்டி ஹெல்ப்ஸ்லாம் அவங்கள் பண்ணித் தருவாங்க அதை பண்ணி கொடுத்தாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக அவங்களுக்கு வந்து இதல்லாம் பண்ணணும் அப்டிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சி அப்படினாக்க அவங்களும் வந்து சமைப்பாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்கள் வந்து எங்கள் எல்லோருக்குமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க